மீன் பிடித்தல் மீன் பிடித்தல் தொழில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து மீன்கள் சுத்தம் பண்ணும் தண்ணீரில் உள்ள அழுக்குகள வந்து சரியான முறையில் வந்து மீன்கள் வளர்க்குறதுனால தண்ணியில் இருக்கிற மாசுபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதுகாப்புனு பார்த்தா மீனவர்களுக்கு வந்து அதிகமான பாதுகாப்பு கவசங்கள் இல்லை அவர்களுக்கு வந்து இப்போ போட்டில் போகிறாங்கன்னா அந்த போட்டுக்கு வந்து சரியான பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல மற்றபடி வந்து மழை காலங்கள்லேயும் அதிகமாக புயல் அடிக்கிறப்பேயும் வந்து மீன் பிடிக்கிற தொழில வந்து தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கிறதுனால் மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறவர்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சினையும் வராது தண்ணீர் மாசுபாடுனு பார்த்திங்கன்னா மீன் வளர்க்கறதுனால தண்ணீர் மாசுபாடு கொஞ்சம் குறையும் தண்ணீரில் இருக்கிற அழுக்குகள் கிருமிகளெலாம் வந்து மீன் வந்து சாப்பிடும் அது நமக்கே தெரியும் இப்போது ஒரு கிணறு நம்ம இருக்குன்னால் அந்த கிணத்துல வந்து நம்ம மீன்களை வளர்க்கிறதுனால அந்த மீன் தண்ணி வந்து அந்த கிணத்தோடய தண்ணி வந்து கிளியராக இருக்கும் அதுக்காக கூட நம்ம மீன் வளர்ப்போம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன்